வாங்கமா என்னமா பூ பார்க்குறீங்க பூ என்ன பூ எடுத்துக்கிறீங்க ரோஜா பூ இருக்குது சாமந்தி இருக்குது மல்லிகை இருக்குது உங்ளுக்கென்னா வேணும் இதுவெல்லாம் ஃப்ரஷ்ஷாக இருக்குது பாருங்க என்னா பூ வேணும் சொல்லுங்கள் ஆ இருக்குதுமா எவ்வளோமா வேணும் வெள்ளிக்கிழமைமா எத்தினை கிலோ வரும் எவ்வளோ வேணும் பத்து கிலோவாம்மா ஒரு கிலோ இரநூறுவாம்மா பத்து கிலோ வெள்ளி கிழம விலை வேறு அதிகமாக இருக்குமா எங்களுக்கு பூ வியாபாரம் ஓடுற டைம்மு வெள்ளி கிழம முகூர்த்த நாளில்ல விலையேறிடும் பத்து கிலோ ரெண்டாயிரம் ஆகுதும்மா ம் நாங்கள் நாங்கள் வீட்லேயே வேறு எடுத்து வந்து கொடுக்குணும் டோர் டெல் வண்டி சார்ஜெலாம் போடணும் சரி நீங்கள் வேறு அடிக்கடி வாங்குகிறேன்றீங்க

சரிம்மா நீங்கள் அடிக்கடி வாங்குகிறேன்றீங்க நீங்கள் அடிக்கடி வரணும் எங்கள் கடைக்கு ஒரு இரநூறுவா குறைச்சிக்றேம்மா வாங்கிங்கோம்மா எடுத்தாந்து தந்துடுறேன்மா ஆட்ரஸெல்லாம் கொடுத்துட்டு போங்கம்மா ஆ வண்டிக்கு காசு கண்க் பண்ணு கால் பண்ணிட்டு வரும்மா வண்டிக்கு காசு தனியாக கொடுத்துருங்மா இரநூருபா ஆ சரிங்க ஆ சரிம்மா நீங்கள் அடிக்கடி வேணுன்னால் பூ கடைக்கு வந்து பாருங்க பூவெலாம் இருக்குது நல்ல ஃப்ரஸ்ஸான பூவெலாம் ஆ சரிம்மா கண்டிப்பாக கொடுத்துட்றேன்